ஸ்கூல் முடிஞ்சதும் மாலை நேரத்தில் டியூஷனுக்கும் போகலாம் ப்ரைவேட் க்ளாஸ்க்கும் போகலாம் ரெண்டுமே நல்ல டியூஷனுக்கும் போகலாம் ப்ரைவேட் க்ளாஸ்க்கும் போகலாம் ரெண்டுமே நல்லது ஏன்னு பார்த்திங்கன்னா டியூஷன் வந்து நம்ம வந்து க்ளாஸ்ல வந்து ந நிறையா க கரெக்சன் இருக்கும் அது வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து கேட்க முடியாது ஒரு பயத்தில் தயங்கியே இருப்போம் டியூஷன்ல வந்து திரும்ப அதே ரிப்பீட் எடுக்கும்போது நம்மளுக்கு ஓரளவு புரிய சா சான்சஸ் இருக்குது ப்ரைவேட் க்ளாஸ்க்கு ஏன்னு போகலான்னு பா அதில் என்ன நன்மைகள்ன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பாடி லாங்குவேஜ் அதாவது நடனம் டைப்பிங் க்ளாஸ் பாட்டு க்ளாஸ் அப்புறம் வந்து கராத்தே க்ளாஸ் இதுக்கெலாம் போனால் என்ன பெனிஃபிட்னா இப்போ பெண்களுக்கெல்லாம் ஒருசிலருக்கெலாம் பாதுகாப்பு கிடைக்கும் கராத்தே க்ளாஸுக்கு போனோம்னால் டான்ஸ் க்ளாஸ்க்கு போனோம்னால் மைண்டு நம்ம மைண்டு மனது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் என்ன உடல் ஆரோக்கியமாக நல்லாயிருக்கும் டைப்பிங் க்ளாஸ் போனால் ஃபியூச்சர்ல வந்து நம்ம வந்து நம்ம ஸ்டெடி அதாவது படித்த சர்டிபிகேட்டோட அட்வான்ஸாக கம்பியூட்டர் க்ளாஸ் டைப்பிங் க்ளாஸ் இதெல்லாம் போகிறதால வேலைக்கு போகிற இடத்துல கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா டைப்பிங் கராத் டைப்பிங் க்ளாஸ் கம்பியூட்டர் க்ளாஸ்லாம் ஸ்கூல்ல வந்து சொல்லிக்கொடுக்கறதில்ல நம்ம வெளியில தான் அது வந்து கத்துக்கிறோம் அது வந்து நம்ம காலேஜ் பீரியடுலாம் முடிஞ்சு வேலைக்கு போகும்போது நம்ம நம்ம படிப்பு சம்மந்தப்பட்ட ஒர்க் மட்டும் அங்கே கொடுக்குறதில்ல சிஸ்டம் ஒர்க் கிடைக்குது டைப்பிங் பண்ணனும் ரீட் பண்ணனும் அந்தமாரி நம்ம படிச்சதுக்கு அட்வான்ஸாக நிறைய நம்ம தெரிஞ்சிக்கணும் அதிகமாக இப்போலாம் சிஸ்டம் ஒர்க் தான் கொடுக்குறாங்க அப்போ க கம்பியூட்டர் க்ளாஸ்லாம் நம்ம படிக்கும்போது அதாவது ஒருத்தவங்களுக்கு நம்ம வேலை சம்மந்தப்பட்ட மெசேஜ் அனுப்பனும் மெயில் அனுப்பனும் இதெலாம் பார்க்கணுன்னா நம்மளுக்கு வந்து இந்த கம்பியூட்டர் க்ளாஸ் டைப்பிங் க்ளாஸ் இதெலாம் அவசியமாக தேவைப்படுது